ஹலோ சாமி வணக்கங்க சாமி என் பேர் திவ்யா என்னோடய தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இருபத்தொன்பது வயதாகுது அவர்களுக்கு திருமணம் இன்னும் நடக்கல அவர்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது குருபலன் அமையவே மாட்டேங்குது பக்கத்தில் கேட்டதுக்கு உங்களோடய நம்பர் கொடுத்தாங்க அதுதான் சரி உங்கள்கிட்ட பேசலாம் ஏதாவது பூஜைகள் அந்த மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் மாதிரி சொல்லுவீங்களான்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணியிருக்கேங்க சாமி சரிங்க சாமி சரிங்க சாமி சரிங்க

சரிங்க சாமி என் சரிங்க சாமி இதுக்கு எவ்வளோ நீங்கள் ப பெரிய பூஜைக்கு வாங்குவீங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்கிறீங்க சரிங்க சாமி வாங்க சரிங்க சாமி சரிங்க சாமி என்னென்ன இப்போ பூஜைக்கு தேவையான பொருளெலாம் என்னென்ன நாங்கள் வாங்கணும்னு நீங்கள் சொல்லிடுறீங்களா

சரிங்க சாமி என்ன தேதிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க எங்களுக்கு ஒன்றும் உங்கள் சவுகரியத்துக்கு தானுங்க அடுத்த செல்வாய் புதனில் பண்ணிக்கலாம் சரிங்க சாமி நானும் வீட்டில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் சாமி நானும் வீட்டில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்க சாமி சரிங்க நீங்கள் எனக்கு என்ன பொருள் தேவைங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க நாங்கள் உங்களுக்கு ரெடியாக பண்ணி வச்சுடுறோம் சரிங்க சாமி சரிங்க ரொம்ப நன்றிங்க